தமிழ் மொழியை மட்டும் பேசுகிறதால நம்ப நிறைய நிறைய வந்து நம்ம சவால்களை சந்திக்கிறோம் என்னென்ன சவால்னா இப்போ நம்ப எங்கேயாவது ஒரு வெளியூர் போகறோம் இல்லை வெளிநாட்டுக்கு போகறோம் இல்லை காலேஜ்க்கு போகறோம் அப்படினா அங்கே போய்விட்டு தமிழ் மட்டுமே பேசுனா அங்கே வந்து எந்த வேலையும் ஆகாது ஏன்னா வந்து அங்கே எல்லாமே இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் காலேஜுலலாம் அங்கே இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ப ஒரு வேலைவாய்ப்பு தேடி போகறோன்னா அங்கே வந்து என்னென்னா கொஸினு இல்லை எதுவும் கேள்வி கேள்வி கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் கேட்பாங்க அதனால் வந்து நம்மளுக்கு அவ்ளோவாக தெரியாது தமிழ் மொழி தான் நம்பளுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து நம்பளை என்ன இவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் போல் அப்படினு சொல்லிட்டு நம்மளை எதோ திறமை இல்லாதவங்க மாதிரி நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதற்கப்பறம் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னாக்கூட நாங்கள் என்ன பண்ணும்னா அங்கியும் போயிட்டு இங்கிலீஷு வந்து தெரிஞ்சுருக்கணும் இவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் நம்பளுக்கு திறம இருந்தாக்கூட அங்கே நம்பளுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கறது வந்து கம்மியாயிட்டே இருக்கு நம்ம தமிழ் மொழியை பேசுனாலே நம்ம கூட இருக்குறவங்க கூடம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இவங்க ஏளனமாக பார்ப்பாங்க நம்ப எதாவது ஒரு வார்த்தையை சொன்னாக்கூட அந்த வார்த்தை வந்து எதோ அவங்களுக்கு மீனிங்கே தெரியாத மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்பளை பார்த்துட்ருப்பாங்க